இது பால் கடைங்களா ஒரு விசேஷம் வெச்சுருக்குறோங்க ஒரு பத்து லிட்ரு பால் ஒரு மூணு லிட்ரு தயிர் வேணும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சி ரெண்டாந்தேதி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ரெண்டாந்தேதி ரெண்டாந்தேதி ஆ ஒரு எட்டு ஒம்பது மணி போல் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல எங்களுக்கு ம மத்தியானம் தான் தேவைப்படுது ஒரு ஓ ஒம்பது மணிக்குனால் எங்களுக்கு அது ச சரியாக இருக்கும் அந்த வேலைக்கு அந்த இது மூணு லிட்ரு தயிர் ஆ இது பால் எவ்வளோவுங்க இல்லை இல்லை

தயிர் தயிர்

ஆ ஆ ஆ ஆ

ஏங்க இப்போ பதிமூணு பதிமூணு லிட்ரு வாங்கிறோம் மொத்தத்துக்கு ஆமாம் என்னங்க லிட்ரு கணக்கு பதிமூணு லிட்ரு இல்லையா அதில் ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன்

ஆ ஆமாம் வெயில் நாள் வேறு மாடு கொஞ்சம் க கம்மியாக தான் கறக்கும் வெயில் நாளையில் ஆ சரி ஆ சரி சரி சரி அதுதான் எட்டு ஒம்பது மணி போல் ஆ ரெண்டாந்தேதி ஆ வீட்டில் கொண்டு வந்துடுவீங்களா இல்லை நான் வந்து எடுக்கணுங்களா இல்லயில்ல

இப்போ உங்கள் நம்பர் ஒருத்தர் கொடுத்தாங்க கடை எங்கே வெச்சுருக்குறீங்க ஆ ஆ சங்கு கிட்டேனா சங்கு கிட்டேனா எவுத்த

ஆ சரி நான் வந்துட்டுங்களா நீங்கள் வருவீங்களா

ஆ அட்வான்ஸ் அட்வான்ஸ் எதுவும் வேணுமா ஓ மொத்தமாக வாங்க்கிறீங்களா சரி நான் முடிஞ்சால் நான் வர்றேன் இல்லைனா பையனை அனுப்புகிறேங்க கொஞ்சம் கொடுத்து ஆ இல்லயில்ல நான் சொல்லி அனுப்புகிறேங்க எழுதி அனுப்புகிறேன் அப்புறம் நம்ம சொல்லுவோம்லே எலு எழுதி அனுப்புகிறேங்க கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க ஆ சரி சரி சரி நான் கொடுத்து அனுப்புகிறேன் சரி நான் கொடுத்து அனுப்புகிறேன் பார்த்துங்க சரி வெச்சுருங்க வெச்சுருங்க